நம்ம வீட்லையே இருக்கிறங்காட்டிக்கு ரேடியோவில வந்து எஃப்எம் நிகழ்ச்சின்னு ஒன்று வச்சிட்டுருக்குறாங்க எஃப்எம் நிகழ்ச்சின்னு ஒன்று இருக்குது அந்த எஃப்எம் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வீட்டுப்பெண்கள் வேலை செய்யற அந்தப் பொண்ணுங்க அவங்கெல்லாமே வந்து வீட்டில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாரி வச்சு அதைய கேட்டு யூஸ் பண்ணுறாங்க அதில் வந்து உங்களுக்கு பார்க்கப்போனோம்னா அந்த கோ லேடீஸ்க்கு தேவையான சமையல் குறிப்புக்கள் அழகு குறிப்புகள் அதெல்லாமே நிறைய சொல்லுறாங்க அது நம்ப கேட்குறக்கும் இன்ட்ரஸ்டாக இருக்கு அது நிறைய பேர் அவங்களும் அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்களும் சொல்லுறாங்க அந்தப் அதில் பங்கேற்கிறவங்களும் சொல்றதை கேட்குறக்கு நம்மளுக்கும் நிறைய யூஸஸ் ஆகுது அதனால வந்து பெண்களுக்குன்னு தனியாக ஒரு நிகழ்ச்சி தேவை அப்படின்னு கண்டிப்பாக யோசிக்குறோம்